எனக்கு தோட்டத்தில் ஆர்வம் எப்படி வந்துதுன்னா சின்ன பிள்ளையிலே கொத்தமல்லி விதைய கொண்டுபோய் கொள்ளையில் போட்டேன் அது நல்லா பொசபொசன்னு செழிப்பாக வளர்ந்துது வீட்டுக்கும் உபயோகப்படுத்திகிட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்புறம் மிளகா விதைய கொண்டி போட்டேன் அதுவும் நல்லா செழிப்பாக விளஞ்சி காய் காய்ச்சிது காஞ்ச மிளாயும் கொடுத்துது அதுக்கப்புறம் வெண்டி வெர போட்டேன் அவரை வெர போட்டேன் மொச்சை வெர போட்டேன் பாவை வெர போட்டேன் பரங்கி வெர பூசணி வெர எல்லா வெரையும் போட்டேன் அதுவும் நல்லா செழிப்பாக வளைந்து காயில்லாம் காய்ச்சி எனக்கு பயன்படுத்திச்சு ஊருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தேன் காசுக்கும் வித்றேன் என் குடும்பத்துக்கும் அந்த காயெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்புறம் தென்னங்கன்று வச்சேன் மாங்கன்று வச்சேன் தேங்காய் நல்லா கொடுத்துது மாங்காயும் நல்லா காய்ச்சிச்சி எல்லாத்தையும் விற்று வியாபாரமும் பண்ணுனேன் நல்லா வீட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் அதனால் நான் எதுக்கு இந்த தோட்டக்கலையை எனக்கு ஆர்வம் வந்துச்சின்னா இதுமாரி நம்ப செய்யும்போது எல்லாமும் நமக்கு விளை விளையிது எங்கள் குடும்பத்துக்காக பல பூச்செடி வச்சேன் அடுத்தது ரோஜாச்செடி வச்சேன் கனகாம்பரம் செடி வச்சேன் மல்லிகைப்பூ செடி வச்சேன் துலுக்க செவ்வந்தி வச்சேன் செம்பருத்தி வச்சேன் எல்லாம் வச்சு வாசல்க்கு அழகு கொடுத்துது சாமிக்கும் பறிச்சி போட்டேன் வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தேன் குழந்தைங்களும் வச்சுக்கிட்டாங்க அதனால எனக்கு தோட்டக்கலை ஆர்வம் கொடுத்ததுதுனால அங்கே நான் இன்னும் முயற்சி பண்ணி செய்யுணும்ன்னு இன்னும் பல கன்றுவோளையெல்லாம் வாங்கி வச்சு பயிர் பண்ணுனேன் அவரை வெரையை வைக்கும்போது அவரைக்காய் கொலகொலையாக காய்ச்சிச்சி எல்லாருக்கும் கொடுத்தேன் நானும் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்கும் உபயோகப்பட்டுச்சு ஆரோக்கியமாக இருந்தோம் அதனால இதெல்லாம் செய் செய்யிறத்துனாலதான் எனக்கு தோட்டக்கலை ஆர்வம் அதிகமாக வந்துச்சு